ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரம்